தமிழகத்தில் கலை மற்றும் கலாச்சாரத்தின் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் அரசு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அதேபோல் கார்ப்பரேட் நிறுவனங்களும் இதற்கான ஒரு தொகைகளை வருடந்தோறும் ஒதுக்குகிறாங்க அவங்கவுங்க நிறுவனங்கள்ல கலை நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க அதன் மூலமாக கலை கலைஞர்களுக்கு நிறைய வருமானங்களும் கிடைக்குது கலையும் பெருகுது அரசு அரசு விழாக்கள் கல்லூரி விழாக்கள் அரசு அலுவலகங்களில் நடக்கக்கூடிய விழாக்கள் அனைத்திலும் கலை விழாக்கள் நடத்தி அந்த நமது கலாச்சாரத்தின் வளர்ச்சிக்கு உதவும் படியான நிகழ்ச்சிகளையும் மக்களுக்கு தெரியப்படுத்தி அதன் மூலமாக இந்த கலை வளர்ச்சிக்கு ஆதரவு பெருகவைக்கிறாங்க மக்களுக்கும் நம்ம கலையை வளர்த்தனுங்ககிற எண்ணம் தோன்றுது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கலை விழாக்கள் நடத்தபடுறதனால மாணவர்களுக்கும் அதை பற்றின விழிப்புணர்வு நிறையவே இருக்குது அரசாங்கமும் மக்களும் கலையை கலை வளர்த்துகிறதுக்காகவும் கலாச்சாரத்தை வளர்த்துவதற்காகவும் நமது கலாச்சாரத்தை பாதுக்காக்கும் நோக்கத்திலும் அவரவர்களுக்கு முடிந்தவரை உதவிகளையும் பங்களிப்பையும் அளிச்சிகிட்டுருக்காங்க அரசும் க ப்ரை தனியார் நிறுவனங்களும் இதற்கான ஒத்துழைப்பை கொடுத்துட்ருக்காங்கங்க